ஆ ஹலோ நான் வந்து விமல் பே என்னோடய பேர் வந்து சுதீப் என்னோடய ஊர் வந்து சென்னை என்னோடய ஊர் மயிலாடுதுறை வந்து நான் அடுத்த வாரம் வரேன் ரதி மீனா ட்ராவல்ஸ் தானே இது ஓகே நான் மயிலாடுதுறை வந்து அடுத்த வாரம் வந்து வெக்கேஷனுக்காக வரேன் டூருக்கு எனக்கு வந்து மயிலாடுதுறையில் வந்து கொஞ்சம் ஏரியா வந்து சுற்றிப் பார்க்கணும் என்னென்ன ஏரியா வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது சுற்றிப் பார்க்கறதுக்கு ஓகே நான் மூணு நாள் தான் தங்குகிற மாதிரி இருக்கும் ஓகே நான் மூணு நாள் வந்து நீங்கள் ட்ராவலும் ரூமும் ப்ளஸ் பார்த்துப்பீங்களா ஓகே ஓகே நான் வந்துவிட்டு கால் பண்ணுறேங்க உங்களுக்கு